ஆ வாங்கம்மா நல்ல மீன் இருக்கும்மா எல்லாமே நல்லா மீனும் இருக்கு உங்களுக்கு என்ன மீன் வேணும் உங்களுக்கு நம்மள்கிட்டம்மா சங்கரா மீன் இருக்கு வாலை மீன் இருக்கு முள்வாலை இருக்கு கானாங்கழுத்த இருக்கு ஆ திருக்கை மீன் இருக்குது சங்கரா மீன் இருக்குது துள்ளு கண்டை இருக்குது மொற கண்டை இருக்குது கொடுவா இருக்கு பாறை இருக்கு றாலு இருக்கு நண்டு இருக்கு வேறு போ இது கனவா மீன் இருக்கு கனவா மீன் வந்து கிலோ வேணுமா கூறாக இருக்கும்மா கிலோ கூறு கனவா மீன்லாம் கூறில் வரும் கனவா மீன் எல்லாம் கூறு கட்டி இருக்கும்மா கனவா மீன் கிலோவில் வராது உங்களுக்கு வந்து மத்த மீனு பாறை மீனு கொடுவா மீன் எல்லாம் கிலோ கணக்கில் வரும் இந்த றாலு கிலோவில் வரும் சங்கரா மீன் கிலோ இரநூறுவாம்மா இப்போல்லாம் மீன் எங்கேம்மா போது மழை காலமாக இருக்குது போட்டு சரியாகவும் போகறதும் இல்லை வரதும் இல்லை ரொம்ப கம்மியாக போயிடுச்சு காலையில் போன போட்டு சாயந்தரம் வந்தொன்னே ஃப்ரெஷ்ஷாக வந்த மீன் தான் இது இன்னும் ரெண்டு நாள் மூண் நாள் கழிச்சு வந்தன்னா உங்களுக்கு மீன் வில கொஞ்சம் குறையும் நிறையா வந்ததுன்னா ஒன்று ரெண்டு போட்டு தாம்மா போகுது அதனால வந்து ரேட்டு கொஞ்சம் க ஜாஸ்தியா தான் இருக்குது மார்க்கெட்டில் இறாலு சின்ன இறாலு இருக்கு பெரிய இறாலா இருக்கு உறிச்சல இருக்கு இப்போ எது வேணும் உங்களுக்கு சின்ன இறாலு பார்த்தீங்கன்னா முன்னூறுவா வரும் கிலோ பெருசு வாங்கனீங்கன்னா நானூறுரூவா வரும் நீங்கள் உடனே வீட்டில் கழுவ முடிஞ்சா கழுவுங்க இல்லைன்னா சொல்லுங்கள் இங்கே பக்கத்தில் ஆளு உட்காந்து லேடிஸ் இருக்காங்க விட்டு கழுவ சொல்லி தரோம் தர சொல்லுறோம் உங்களுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணிவிடுங்க வஞ்சிரம் மீன்லாம்மா அறநூறுவாம்மா இது வஞ்சிரம் ஒரிஜினல் வஞ்சிரம் இது இது நம்பர் ஒன் வஞ்சிரம்மா இது வஞ்சிரத்தில் ரெண்டு மூணு வா வகை இருக்குது இது ஒரிஜினல் வஞ்சிரம் இது ஆமாம் ஏன்னா இதுலையே வந்து

வஞ்சிரம் மீன் ஒரு கிலோ வாங்கிக்கங்க அறநூறுரூவா தான் அப்புறோம் இறால் இறாலு வந்து சின்ன இறாலே போதும்மா உங்களுக்கு முழு இறால் போதும்முல்ல முந்னூறு முந்னூறு அறநூறு இது ஒரு அறநூறு ஆயிரத்து இரநூறுவா வருதும்மா ஆமாம் ம்மா ரைட்டு வாங்க நீங்கள் வாங்கி அப்படியே உங்கள் பை க கையில் கொடுத்துடுறேன் நீங்கள் அப்படியே பக்கத்தில் கொடுத்துட்டு போயிவிடுங்க அந்த லேடிக்கிட்ட அவங்க உறிச்சு வச்சி ரெடி பண்ணி வப்பாங்க வந்து வாங்கிக்கங்க இருபதுருவா கொடுங்க அவங்களுக்கு போதும் அவங்க உறிச்சு கொடுத்துருவாங்க அதுமாதிரி மீன வெட்டுறதா இருந்தாலும் இங்கே பக்கத்தில் வெட்டுறாங்க ஜென்ஸு அவங்கிட்ட வாங்கிக்கிங்க தான் எக்ஸ்ரா நாற்பதுருவா வரும் இது வந்து உங்களுக்கு ஆயிரத்து இரநூறு அது ஒரு இருபது இருபது நாற்பது ஆயிரத்து இரநூ இரநூத்தி நாற்பதுருவா வரும் ஆ சரிங்கம்மா காசு அப்போ வந்து கொடுத்துட்டு போகறீங்களா வந்து வாங்கும்போது கொடுத்துக்கிறீங்களா சரி சரி ரைட்